நான் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோனா கும்பகோணம் சரௌண்டிங் இங்கே அதிகமாக சமைக்கிற சாப்பாடு அப்படின்னா பனங்கெழங்கு அதிகமாக சாப்பிடுவாங்க அது நிறைய சமைப்பாங்க அது வந்து ஒரு பாரம்பரிய உணவாக இங்கே வந்து பார்க்குறாங்க இன்னொன்று வந்து காராமணி பயிறு வந்து அவிச்சி சுண்டல் மாதிரி செய்கிறது வந்து இங்கே ரொம்ப விசேஷம் இன்னொன்று வந்து அப் அரிசியை வந்து உடச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் வந்து வெல்லம் தேங்காய் ஏலக்காய் இதெல்லாம் நறுக்கி போட்டு அது வந்து ஒரு கஞ்சின்னு சொல்வாங்க ரவா கஞ்சி மாதிரி அது வந்து அரிசி கஞ்சி இல்லைனா அரிசி கூழ்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கே ரொம்ப பேமஸாக எங்கள் ஊர் சைடு வந்து ரொம்ப பேமஸாக அதாவது கும்பகோணம் சரௌண்டிங்கில் ரொம்ப பேமஸாக சொல்லுவாங்க அது வந்து ஒரு பாரம்பரிய உணவாக சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இலை கொழுக்கட்ட பூசணி இலைய பறித்து அதில் பச்சரிசி மாவு வெச்சு உள்ளே வந்து கடலப்பருப்பு தேங்காய் துருவல் வெச்ச ஒரு பூரணம் மாதிரி வெச்சு அதை அவிச்சி எடுக்கிறது வந்து இலை கொழுக்கட்ட அப்படின்னு சொல்வோம் அதுவும் ஒரு பாரம்பரிய உணவாக இங்கே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தட்டைப்பயிறு தட்டைப்பயிற வந்து அவு ஊற வெச்சு அவிச்சி அதுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய் கடுகெலாம் போட்டு தாளித்து கருவேப்பில அதெலாம் போட்டு தாளித்து சுண்டல் மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு பாரம்பரிய உணவாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொண்டக்கடலையும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு பட்டாணி அதாவது இந்த பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஊற வெச்சு இட்லி இட்லி பானையில் வெச்சு அவுப் அவிப்பாங்க அவித்து அதில் வந்து தேங்காயெலாம் போடக்கூடாது கடுகு போட்டு தாளித்து அதுக்கு வந்து என்ன செய்வாங்கனால் ஷுகர் லைட்டாக ஆட் பண்ணுவாங்க அதாவது இந்த பயிறில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஷுகர் ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய உணவுகளெலாம் இங்கே இருக்குது